இந்த காலக்கட்டத்தில் தமிழ்மொழி பேசுறவங்க சந்திக்கிற சவால்கள் என்னன்னா தமிழ்நாட்டில் பிறந்துட்டு தமிழ் மட்டுமே பேசி எழுதி படிச்சவங்களுக்கு இப்போ வந்து ஒரு வெளிநாட்டிலையோ இல்லை வெளி மானத்து மாநிலத்திலையோ வேலை கிடச்சாலுமே அங்கே போனால் அவங்களால தமிழ் மட்டுமே வச்சு அவங்கனால வாழ முடியாது அவங்க எங்கே போனாலுமே முதல்ல கேட்குற முதல் மொழி வந்து இங்கிலீஷ் தான் இங்கிலீஷ் தெரிஞ்சால் மட்டுந்தான் நம்ம வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம வந்து வாழ முடியும் ஆனால் தமிழ்தான் வந்து நம்ம தாய் மொழியாக இருந்தாலுமே நம்ம தமிழ் வந்து நம்ம தமிழ் நாட்டில் மட்டுந்தான் பேசுவோம் வேற எந்த மாநிலத்திலையும் இல்லை உலகத்திலையுமே எங்கேயுமே நம்ம வந்து தமிழ் பேசமாட்டோம் அதனால் வந்து நம்ம நிறையா மக்கள் தமிழ் தமிழ்நாட்டிலேருந்து வெளிய போகிறவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தை வந்து சந்திக்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்கணும் ஏ நம்ம இப்போ வந்து இங்கயே நெ நிறையா வேலை கிடச்சிதுன்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் கண்டிப்பாக வெளியே போகமாட்டாங்க இங்கேயே எல்லாருமே வேலை செய்வாங்க அதேமாதிரி தான் நிறையா வேலைவாய்ப்புகள்லாம் கிடச்சிதுன்னா தமிழ் பேசுறவங்க தமிழ் மட்டுமே படித்து பேசுறவங்க கண்டிப்பாக இங்கே இருப்பாங்க தா இந்தமாதிரி வேலைவாய்ப்புகள் சரியானது இல்லை இல்லாததனால தமிழ்ல தமிழ்நாட்டில இருக்கிற எல்லாருமே வந்து இங்கேயிருந்து வெளிமாநிலத்துக்கு போகிறாங்க அங்கே போனால் அவங்க மொழி அவங்க கத்துக்கிட்டதுக்கு அதுக்கப்பறம் அவங்க தமிழ்மொழி வச்சிட்டு அந்த மொழியும் ரெண்டையும் இது பண்ணி அவங்க பேசுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் அவங்க வந்து வ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால தமிழ்நாட்டுலேயே வந்து நிறையா வந்து இது ப பே தமிழ்பேசுனா தமிழ் வந்து வேலை வாய்ப்பு இல்லை கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக எல்லாருமே தமிழ்மொழி வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணலாம் அதேமாதிரி வந்து இங்கேயிருந்து வெளியே போகிறவங்க வந்து அங்க போய் ஒரு அந்த மாநிலத்தோடய பாஷையை அதை வந்து ஒரு ஒரு ரெண்டு வர்ஷம் ஒரு வர்ஷம் கண்டிப்பாக நல்லா பேசுனோம்னால் ரெண்டு வர்ஷம் ஒரு வர்ஷம் நல்லா கத்துக்கிட்டால் தான் கண்டிப்பாக அவங்களால நல்லா பேசமுடியும் ஆனால் இதுவே அவங்க தமிழ் நாட்டில் நல்ல வேலை கிடச்சிதுன்னா அவங்க இங்கேயே அவங்க வந்து தாய் மொழிக்காக அவங்க வந்து நல்லா வேலை செய்லாம் இங்கேயிருந்து அவங்க போய் வெளி நாட்டில வேலை செய்கிறதுக்கு இங்கே செய்கிறக்கு கண்டிப்பாக நிறைய வித்தியாசம் இருக்குது